எனக்கு பொழுதுபோக்குன்னு பார்த்திங்னா ஃபர்ஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபோன் தான் ஃபோனுக்கு அப்புறமா தான் வேறு எல்லாமே டிவியாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனிலயே பொழுது போய்விடும் இப்போது ஒரு நாள் தொடங்குதுனால் அந்த தொடங்கிற நாளிலருந்து கடைசியில் முடிகிற நாள் வரைக்குமே எனக்கு ஸ்டார்ட்லருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஃபோனிலியே தான் முடியும் காலையில் எழுந்ததுமே நான் ஃபோன் எடுப்பேன் எடுத்து எப்படி இருந்தாலும் வாட்ஸ்அப் போய்விட்டு தான் அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள வேலையை நான் பார்க்க ஆரமிப்பேன் ஃபோ ஃபோனில் பார்த்திங்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு அது டைம் போகிறதே தெரியாது வாட்ஸ்அப்பை தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன ஒன்றுனா இன்ஸ்டா இன்ஸ்டாவில் வீடியோஸ் பார்க்கறது வீடியோஸ் பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரீல்ஸ் மேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போது நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபோனிலே நம்ம எடிட் பண்ணலாம்ல்ல எனக்கு எடிட் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்யெலாம் என்கிட்டே கேட்பாங்க எடிட் பண்ணி கேட்பாங்க அதனால எனக்கு ஃபோன் வெ ஃபோன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட்டு பொழுது போகிறதுனாலே அது ஃபோன் தான் அதுக்கப்புறமா தான் நான் டிவியிலே போய் பார்ப்பேன் ஏன்னால் ஃபோனிலே எல்லாமே இருக்குது டிவியில் ஓடுறது எல்லாமே நம் ஃபோனிலே பார்க்கலாம் சீரியல்ஸாக இருக்கட்டும் கேம் ஷோ ரியாலிட்டி ஷோ எல்லாமே ஃபோனிலே வந்துடுது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் மூலயமா நம்ம பார்க்கலாம் இப்போது இன்னிக்கு ஓடுகிற சீரியல் வந்து நாளைக்கு செல்லில் வந்துடும் நம்ம இன்னிக்கு பார்க்கலனாக்கூட நாளைக்கு ஃபோனில் நம்ம பாரத்துக்கலாம் அதே மாதிரியே தான் கேம் ஷோவும் சரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓடுறத நம்ம திங்கக்கிழமை பார்த்துக்கலாம் இப்போது கேம் விளையாடுகிறதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு சேட் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபோனிலே நம்மளுக்கு தொடங்கி முடியும் பொழுதுபோக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா டிவி இப்போது ஃபோன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப டையர்ட் ஆகிடுச்சி போர் அடிச்சுடிச்சினாக்கூட அதுக்கப்புறமா தான் நான் டிவி பார்க்கவே போவேன் ஏன்னால் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபோனிலே தான் எனக்கு சேட் பண்ணுறது அப்படியே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசறது இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்கறது சேட் பண்ணுறது இன்ஸ்டாவில் வீடியோ பார்க்கறது அப்படியே ஒன்று இது இல்லைனா அது அப்படியே போய்விடும் இது தான் என்னோட பொழுதுபோக்காகவே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு அப்புறமா எனக்கு எதில் எதுலெலாம் ஆர்வமெலாம் இருக்குதுன் பார்த்திங்கன்னா நான் டேன்ஸ் நல்லாவே ஆடுவேன் ஏதாவது ஒரு ஃபங்ஷன் வந்துவிட்டாலே போதும் டான்ஸ்னாலே மேம் என்னை தான் சொல்லுவாங்க எனக்கு டான்ஸ் ஆடுவது ரொம்ப இன்ட்ரஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே ஒரு ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு போடுவது கற்று கொடுக்கறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் தவிர பார்த்திங்னா நான் நல்லா கேமும் விளையாடுவேன் த்ரோ பாலெலாம் சூப்பராக நான் விளாடுவேன் த்ரோ பால் இப்போ ஸ்போர்ட்ஸ் டேயெலாம் வந்துடுச்சுனாக்கா த்ரோ பாலில் கண்டிப்பாக என் நேம் இருக்கும் த்ரோ பால் விளையாடுவேன் அதுக்கப்புறமா நான் நான் நான் வந்து இப்படி பாட்டெலாம் போய் ஸ்டேஜில் ஏறியெலாம் நின்று பாடமாட்டேன் ஆனால் நார்மலாக ஒரு பாத் ரூம் சிங்கர் மாதிரி பாட்டு பாடுவதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலியும் எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த மூணுத்துலேயும் பார்த்திங்னா ஃபர்ஸ்ட்டு டான்ஸு தான் டான்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு த்ரோ பால் விளையாடுறது அதுக்கப்புறமா தான் எனக்கு பாட்டு பாடுவது இருந்தாலும் சரி சமைக்கிறதுலேயும் நான் கொஞ்சம் நல்லாவே ஆர்வம் காட்டுவேன் ஃபர்ஸ்ட்யெலாம் எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது தான் ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா நான் தான் சமைச்சாகணுன்ற மாதிரி என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் பார்த்து பார்த்து சமைக்கிறது இப்படி இது போட்டனாக்கால் இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்து பார்த்து செய்வேன் அதிலேயும் கொஞ்சம் எனக்கு ஆர்வம் நிறையா இருக்குது இப்போ டான்ஸ்யெலாம் வந் இ டான்ஸ் ஆடுவது டான்ஸ் ஆடுகிறத்தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அதில் தான் எனக்கு வந்து ஆர்வம் ஜாஸ்தியாகவே இருக்குது அதுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன விளையாட்டு நொண்டி விளையாடுகிறதா இருக்கட்டும் இப்போ தெருவுலெலாம் பார்த்திங்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்ட்ட சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்குதுங்க அப்பப்போ வந்து நம்மகிட்ட டிராயிங் பண்ணி கேட்கறது இது தெரியல கற்று கொடுக்கா அப்படின் சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதும் நமக்கு ஒரு ஒரு ஆர்வம் வந்து நான் சொல்லி கொடுப்பேன் என்கிட்டே வந்து படம் வரைகிறதுனா வந்து கேட்பாங்க நான் அதெலாம் வரைஞ்சு கொடுப்பேன் அதுக்கப்புறமா அக்கா இது எனக்கு தெரியல இதை சொல்லிக் கொடு அதை சொல்லிக் கொடுன்னு வந்து கேட்கும்போது நம்மளுக்கு தெரியலானாலும் அது என்னவாக இருக்கும் எப்படி இந்த சம் இங்கே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சேர்ச் பண்ணியாவது எனக்கு புரியலைனாக்கா நான் தனியாக ஒரு நோட்டில் போட்டு பார்த்து அதுக்கப்புறமா நான் பிள்ளைங்களுக்குலாம் நான் சொல்லி கொடுப்பேன் அதெலலாம் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்த்தி அதுக்கப்புறமா பார்த்திங்னா வீட்டு வேலை பார்க்கறதுலாம் வீட்டை கிளீனாக வெச்சுக்கிறது இப்போ என்னாச்சுன்னா உக்காந்துருந்தனா ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு தான் அதுவும் அந்த வேலையும் பார்ப்பேன் ஃபோன் யூஸ் பண்ணுறேனா அதுக்கப்புறமா இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் வீட்டை நல்லா கிளீனாக வெச்சுக்கிறது இப்போ ஒரு மாதிரி அங்கே அங்கே பொருளெலாம் இருக்குது அப்டின்னா அதெல்லாம் எடுத்து வெச்சு நீட்டாக கிளீனாக பார்க்கறவங்க நல்லா வெச்சுக்கிது இந்த பொண்ணு வீட்டை அப்படின் சொல்கிற அளவுக்கு நான் நல்லா வெச்சுப்பேன் வீட்டு வேலை பார்க்கறதுலியும் சரி சமைக்கிறது என்னோட வேலையையும் சரி எழுதுவது படிக்கிறது இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆர்வம் வந்து எனக்கு அதிகமாக இருக்கிறதுன் பார்த்தின்னா டான்ஸ்சில் தான் ஃபர்ஸ்ட்டு டான்ஸ் தான் எனக்கு அப்போலருந்து சின்ன வயசுலேருந்தே இது டான்ஸ் பண்ணி பண்ணி ரொம்ப பழக்கமாக ஆகிடுச்சி அதில் தான் எனக்கு ஆர்வம் கொஞ்சம் ஜாஸ்த்தியாகவும் இருக்குது